இப்போ நான் அஞ்சு வயிது இருக்கும் போது இந்த ஸ்கூல் இல்லாமல் இந்த பால்வாடி இல்லாமல் சமுதாயக்கூடம் இல்லாமல் எல்லாம் இருந்துச்சி இப்போ நான் வந்து இப்போ எனக்கு எனக்கு இப்போ ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ டெவெலப் ஆகிருக்கிறது என்ன ஸ்கூல் வந்துடுச்சி அங்கன்வாடி வந்துடுச்சி சமுதாயக்கூடம் இந்த மாதிரி நிறைய விஷியம்ல்லாம் வந்துருக்கு அப்புறம் நான் அப்போல்லாம் சின்ன சின்ன வீடு ஓலையில் ஓலையில் இருந்தது தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டடத்தில் கட்டி வீடெல்லாம் கொஞ்சம் பெரிய வீடாக அப்புறம் இன்னும் நம்ம ஓட்டு வீடாக இருக்கவங்களாம் மாடி வீடாக கொஞ்சம் ஊர் டெவெலப்பாக இருக்குது அப்புறம் வேலையில்லாமல் இருந்தாங்கள் பார்த்திங்களா அவங்களாம் மில்லுக்கு இங்கேல்லாம் போகிருப்பா இவங்க கொஞ்சம் தூரமாக போவாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரமாக போவாங்கள் அவங்கள்லாம் இப்போல்லாம் வீட்டு பக்கத்தில் வேலை பார்க்கற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்துருக்கு நிறைய அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்துருக்கு நிறைய விஷயோல்லாம் நிறைய விஷயோல்லாம் செ சேஞ்சாகிருக்கு எந்தந்த விஷயோல்லாம் சேஞ்சாகிருக்குன்னா இப்போது பார்த்திங்கன்னா இந்த மில்லுக்கு இப்போ ஃப்ஸ்ட்லாம் தண்ணிலாம் எடுக்கின்ற தண் குடிநீருக்கு பற்றாக்குறையாக இருந்துச்சி தண்ணிர் குடிக்கிறதுக்கு பற்றாக்குறையாக இருந்துச்சி இப்போ பார்த்திங்கன்னா அந்த அந்த பஞ்சத்திலேருந்து இப்போல்லாம் மக்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க இப்போ வீட்டு பக்கத்தில் போர் போட்டு வீட்டு பக்கத்திலயே தண்ணிர் வர மாதிரி அந்த மாதிரிலாம் வீட்டு பக்கத்திலயே எல்லாம் எல்லாம் வசதியும் இருக்க மாதிரி வீட்டு பக்கத்திலே அந்த மாதிரி சூழ்நிலைதான் இப்போ வந்துடுச்சி இப்போது அவ்வளவு அவ்வளோ டெவெலப் ஆகிட்டாங்க மக்கள்லாம் வீட்டு பக்கத்தில் ஓசு போட்டு ஓசு போட்டு தண்ணிர் பிடிக்கிற அளவுக்கு வீட்டு பக்கத்திலயே பைப்பும் போட்டு அந்த மாதிரி சூழ்நிலலாம் இப்போல்லாம் சேஞ்சாகிடுச்சி வீடெல்லாம் ரொம்ப பெரிய வீடாக மாற்றி அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்துடுச்சி ஸ்கூலில் ஸ்கூலும் ஸ்கூலும் சேஞ்சாகிடுச்சி ஸ்கூல்லாம் அப்போல்லாம் இல்லாமல் இருந்திச்சு இப்போல்லாம் பெரிய கட்டடமாக கட்டி ஸ்கூல்லாம் வந்துடுச்சி ஊர்க்குள்ளேயே அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்கூல் இருக்கற மாதிரி ஸ்கூலும் வந்துடுச்சி